இப்போ வந்து ட்ரெஸ்ஸெலாம் வந்து பின்னல் முன்னாடிலாம் வந்து சாரீ வந்து தெப்பாங்க அப்புறமேக்கி தெச்சி இது மாதிரி வந்து கொடுத்து வாங்க அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் முன்னாடி இதலாம் இப்போ வந்து சில இடத்துல தான் ரேர்ராக தான் இதலாம் பண்றாங்க ரொம்பலாம் பண்றதில் எங்கியாவது ஒரு இடத்துல அதுவும் இந்த காஞ்சிபுரம் பட்டெல்லாம் சொல்லுவாங்களே அதலாம் வந்து சில பேரு கையால் வந்து தெச்சி இந்த நெய்யிறது இப்படிலாம் சொல்லுவாங்க அதலாம் வந்து நல்லா இருக்கும் அதுவும் அந்த சைடு ஃபுல்லாகவே அந்த காஞ்சிபுரங்குறது அந்த பட்டு அது சூப்பராக இருக்கும் எல்லா சைட்லேயுமே அந்த பட்டு இதலாம் சில பேர் அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்து சில பேர் ஆனால் செய்ய சொல்லுவாங்க இந்தமாதிரி இருந்தாங்கனா செய்றவங்க இருந்தாங்கனா பண்ணி சொல்லுவாங்க அதலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படே தெச்சி போடுறது அது ரொம்ப அழகாகவும் இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸெஸ்லாம் பார்க்கறதுக்கு ஸோ இது மாதிரி வந்து நிறையா பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதலாம் அதலாம் என்ன கொஞ்சம் அதலாம் வந்து கொஞ்சம் ரேர்ருன்னு தான் சொல்ல முடியும் அடிக் எல்லாருமே பண்றது இல்ல எதாவது ஒருத்தங்க அந்த என்ன சொல்கிறது ஜென்ரேஷனில் இருந்துச்சுனா அவங்க அப்படே பண்ணிட்டு வரவங்க இருக்காங் சில பேர்லாம் ஸோ அதுமாதிரி வந்து நான் பார்த்துருக்கேன் சில ட்ரெஸ்ஸெஸ்லாம் வந்து எனக்கு தெரியும் இந்த அந்த சைட்லாம் போனிங்கனால் காஞ்சிபுரம் இந்தமாதிரி சைட்ஸ்லலாம் போனிங்கனால் இந்த மாதிரி சில பேர் வந்து தெச்சிட்டு இதை மாதிரி பண்ணுவாங்க அதுவும் கிராமத்து சைடில் தான் நிறையா பேர் வந்து இது மாதிரிலாம் பண்ணுவாங்க தெக்கிறதா இருக்கட்டும் பின்னல் இது மாதிரியான இதெலாம் ஸோ இதலாம் வந்து ஒரு பாரம்பரியான உடைனு கூட சொல்லலாம் பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டே வராங்க அவங்க பாரம்பரியமாக பண்ணிகிட்டே வராங்கன்னு கூட சொல்லலாம் ஸோ இதலாம் வந்து ஒரு நல்ல விஷயோந்தான் இவங்களாம் பண்றது